கோவை மாவட்டம் பண்டைய காலம் தொட்டு கொங்கு மண்டலத்தின் ஒரு பகுதியாகதான் இருந்திருக்கு பழங்காலத்தில் இப்பகுதியெல்லாம் பழங்குடியினர் வசிப்பிடமாக இருந்திருக்கு கோசர்கள் அப்படிங்குற இன மக்கள் இங்கே கோசம்புத்தூர் என்னும் என்கிற இடத்த தலைமை இடமாக கொண்டு வசித்து வந்திருக்காங்க அந்த கோசம்புத்தூர் தான் நான் அப்படியே பேச்சு வழக்கில் மருவி மருவி இப்பொழுது கோயம்புத்தூர்ன்னு அழைக்கப்படுது கோயம்புத்தூர் வந்து சாளுக்கியர்கள் ராஷ்டிரகூடர்கள் பாண்டியர்கள் மொகலாயர்கள் சோழர்கள் எல்லோருமே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க கடைசியாகத்தான் ஆங்கிலேயர்கள் வசமானது கோவை வந்துவிட்டு தமிழ்நாட்டு சென்னைக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நகரம் நம்ம புலமைப்பித்தன் அவர்கள் நம்ம கோவையில் தான் பிறந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் பிறந்து பிறந்து இங்கே டீச்சராக கூட வேலை பாத்திருக்காரு அவர் வந்து தலைசிறந்த பாடலாசிரியர் திரைப்பட பாடலாசிரியராக இருந்திருக்காரு நான்கு முறை சிறந்த பாடலாசிரியர் விருதும் வாங்கி இருக்காங்க காலத்தால் அழியாத பல திரைப்பட திரைப்பட பாடல்கள் எழுதி இருக்கார் உலக கார் ரேஸில் வந்துவிட்டு கலந்துக்கிட்டு நிறைய வெற்றிகளை குவித்தவர் நம்ம கோவை மாவட்டத்தை சேர்ந்த நரேன் கார்த்திகேயன் அவர்கள் கோவை தென்னிந்தியாவின் மான்செஸ்டருன்னும் அழைக்கப்படுது இங்கே நிறைய நூர்ப்பாலைகள் இருந்தது முதல்ல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நூல் விலை அதிகமானதும் அப்படியே எல்லாம் ஆலைகள் எல்லாம் நலிவடைந்துடுச்சி அப்றம் ஜி டி நாயுடு நம்ம கோவையின் ஒரு அடையாளமாக பாக்கிறது ஜி டி நாயுடு அவர்களைத்தான் நிறைய கண்டுபிடிப்புகள் அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டு பிடிச்சிருக்காரு இப்போ ஜி டி நாயுடு அந்த எக்ஸ்பிஷன்லாம் இருக்கும் அங்கேல்லாம் போய் பார்க்கலாம்